நான் உரைநடை கவிதை எழுதிப் பழக்கம் இருக்கின்றது அதை எழுதி ம மற் மற்றவர்களுக்கு பரிசாகவும் கொடுத்துருக்கின்றேன் அது அவர்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது அதை அவர்கள் நன்றாக சந்தோஷமாகப் படித்து மற்றவர்களுக்கும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்ததால் அப்பரிசு நன்றாகப் பிடித்திருக்கின்றது எங்களுக்கு என்று மிகவும் மகிழ்ச்சியாக கூறினார்கள் அதை அதனால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மீண்டும் மீண்டும் அது அதுமாதிரி ஒரு உரைநடைக் கவிதை எழுதி திருப்பி மற்றவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றேன் பின் அது மிகவும் எனக்கு உந்துதலாகக் இருந்தது பின் மீண்டும் அந்த உரைநடை கவிதையை மீண்டும் எழுதி தயார் தயார் பண்ணிக்கொண்டு இருக்கின்றேன் அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து அதை ம நானும் மகிழ்ச்சியோடு ஆவணத்துக்கு கொண்டு செல்கின்றேன்